ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்மா சரி ஒ அப்படிங்களா இப்போ தான் அங்கேருந்து திரும்ப பிளசுல தான் நின்றுட்டு இருக்கிற இப்போ திரும்ப வர்ணுமே பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்குறிங்களா சரி எப்போ உடனே கிளம்புறிங்களா எனக்கு ஒரு அரைமணிநேர டைம் தரீங்களா ம் தனியாக நிற்குறீங்களா எப்படி அப்படியா ஓ அப்படிங்களா எத்தனை மணிக்கு இங்கேருந்து போகறதுக்கு ஒரு மணி ஆயிடும் அங்கே நீங்கள் பிளஸ எப்படி சுற்றிபாக்குறதுக்கு ஒரு மூன்னுமண்ணேரோ ஆகும் அதுலருந்து போனால்கூட ஓ அப்படிங்களா இல்லை ஈவினிங் வேறு ஒருத்தங்க கால் பண்ணி வர்ணு சொல்லிருந்த சரி ஓகே நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லிக்கிற நீங்கள் போய்விட்டு எப்படி ரிட்டன் உடனே வராமாதிரியா இல்லை மறுநாள் எங்கேயாச்சி ஸ்டே பண்ணுறாமாதிரியா ஓ அப்படிங்களா சரி சரி சரி அப்போ நீங்கள் ஸ்டாட்டிங்கே ஒரு ஆயிரத்திஐநூறு ரூபா அனுப்பிடுறீங்களா ஏனா பெட்ரோல் டீசலுக்களாக நீங்கள் தான் காசு போடுறமாதிரி தான் இருக்கும் வெயிட்டிங் சார்ஜ் வேறு போடுவோம் ம் கம்மி பண்ணனுமா சரி ஓகே ஆயிரத்து இரணுத்திய எம்பதுரூபாவை கொடுக்குறீங்களா நான் ஏற்கனவே இங்கேருந்துதாமா வந்த அதனால் தான் இவ்வளோ திரும்ப எனக்குமே பெட்ரோல் செலவுகளா வேணும்ல சரி ஒரு ஆயரூவா கொடுங்க போதும் ஆயிரரூவா முடிச்சிவிடுங்க அதற்கு கீழ்லாம் போக முடியாது சரி ஓகே நீங்கள் அங்கேயே வெய்ட் பண்ணுங்கள் ம் சரி